கால் மேட் ஒன்று நாங்கள் வாங்கினோம் கொஞ்சம் வில அதிகம் கொடுத்து தான் வாங்கினேன் ஆனால் அது வந்து மேட் வந்து போட்டு அதில் ஈரக்காலை கொண்டு வந்து துடச்சா வந்து அப்படியே அந்த மண் அதெல்லாம் அப்படியே ஒட்டிக்குது பார்த்தா அந்த அழுக்கும் போறதில்லை அது அலசி போட்டால் போட்டாலுமே அது சீக்கிரம் காயிறதில்ல நாங்கள் தேய்ச்சா அந்த நெசவு வந்து ரொம்ப லூசாருக்கிறதுனால அப்டி பிரிஞ்சு போச்சு அந்த பின்னலெல்லாம் சரியில்லை அது கால் மேட் வந்து கலரும் கொஞ்சம் ஒரு வெள்ளக்கலராக இருக்கிறதுனால அழுக்கு பிடிச்சி அப்படியே ரொம்பவுமே இதாகவே தெரியுது இப்போ வர முந்தி கால் மேட் தேங்காய் நாரில் நாங்கள் வாங்கினோம் அது நல்லாயிருந்துது இப்போ துணியில வரதனால அது கொஞ்சம் சரியில்ல இப்போ வர கால் மேட் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்குது